ம் சொல்லுங்கள் சார் ம் போட்டிருலாம் சார்

ஆ இல்லை சார் ஏரியாவோடய எவ்வளோ ஏரியான்னு சொல்லுங்கள் இடம் எவ்வளோ பெரிய இடம் பத்துக்குப் பத்துங்களா இல்லை பத்துக்குப் பத்துக்குன்னா கேட் எந்த மாதிரி கேட் சொல்கிறீங்க எந்த கேட் போடணும் உங்களுக்கு இந்த ஸ்லைடிங் கேட்டா இல்லை ஓப்பனிங் கேட் போடணுமா இரும்பு கேட்டா அது வந்து நீங்கள் சொல்லுங்கள் சார் உங்களுக்கு என்ன போடணும் ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது இப்போ நீங்கள் இரும்பில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மழை பெஞ்சிதோ இல்லை எதானால் சீக்கிரம் துரு பிடிச்சிடும் அதே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னால் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்கும் சீக்கிரம் துரு பிடிக்காது உங்களுக்குக் கேட் லைட்டாக இருக்கும் வெயிட்டு இருக்காது உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்களா சரி சரி இப்போ பத்துக்குப் பத்துன்னால் ஸ்லைடிங் கேட்ன்னால் உங்களுக்கு வேறு என்ன இப்ப அந்த இது ஃபினிஷிங் அது அதில் போட்டுருவோமா இல்லை இல்லை நாங்கள் வந்து அந்த டிசைன் அந்த இதலாம் நாங்களே போட்டு பண்ணிவிடுவோம் பண்ணிவிடுவோம் சார் அந்த டிசைன் ஒர்க்கு அந்த மேலே நீங்கள் சொல்லுங்கள் அந்த பாயிண்ட் ஃபவுண்டெயின் ஒர்க்குன்னால் கூட பரவாயில்ல லேம்ப்னால் கூட சரி உங்களுக்கு வந்து அந்த டென்சிட்டி மட்டும் அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டென்சிட்டி மட்டும் கொஞ்சம் திக்காக இருந்தால் ஓகேவா உங்களுக்கு சரி சார் அப்போ பக்காவாக பண்ணிடலாம் சார் பத்துக்குப் பத்து தான் ஸ்லைடிங் கேட்டு தான் பண்ணிடலாம் அந்த பக்கத்தில் அந்த இல்லை இல்லை காம்பவுண்ட் ஒட்டி கூட நம்ம லாம்ப் ஸ்டீல் லாம்ப் எதோ வைக்கலாம் அதுக்கு வந்து கேட்டில் வந்து டிசைன் நம்ம நல்லா போடணும் ஏன்ன கார் கார் கேட்டுன்றப்போது வந்து டிசைன் அவ்வளோ எனக்கு தெரிஞ்சு டிசைன் அவ்வளோவா தேவைப்படாது நீங்கள் பிளைன் ஒர்க்குலேயோ ஏன்னால் நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து வுட் இல்லை நம்ம வுட்டு ப்ளேட் ஏதோ வைக்கிற மாதிரி இருந்தால் அது நல்லா இருக்கும் சார் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நான் வந்து சாம்பிள் எதாவது காட்டுகிறேன் இல்லாட்டி நீங்கள் வந்து பாருங்கள் நான் அந்த டிசைன் நல்லா இருக்கும் ஆனால் அந்த டிசைன்லாம் நீங்கள் அந்த ஸ்டெயின்லெஸ் அந்த ஸ்டெயின்லெஸ் கேட்டில் வந்து நீங்கள் வுட்டெலாம் வச்சு அதலாம் வச்சு பண்ணிங்கன்னால் அந்த ஒர்க் நல்ல ஃபினிஷிங் நல்லா இருக்கும் ம் இப்போ உங்களுக்கு எப்படி இல்லை உங்களுக்கு வசதி என்னது ஸ்டீலே ஓகேவா உங்களுக்கு சொல்கிற மாதிரி பண்ணிடுவோமா

ஓகே சார் அது ஒன்றும் இல்லை சார் அது ஒரு ஐம்பது ஆயிரத்துலேருந்து ஒரு அறுபது ஆயிரம் ஐம்பது ஆயிரம் ஐம்பத்து அஞ்சாயிரத்துக்குள்ள வரும் சார் அது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு இல்லை டிசைன் இம்பிளிமெண்டேஷன் வேறு ம் பாஸ் நீங்களே யோசித்து பாருங்களேன் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு கேட்டு அதுவும் ஸ்லைடிங் கேட்டு வுட் ஒர்க் வச்சு அது பண்ணி அதில் நீங்கள் போஸ்ட் பாக்ஸ் கேட்டீங்க சரி அதுவும் பண்ணி அதில் லாம்ப்பெலாம் வைக்கணும் என்ன பாஸ் ஐம்பத்து அஞ்சாயிரன்றதே பெரிய அமௌண்ட் தலை அது அப்படிங்களா சரி வாங்க ஒரு ஐம்பத்து ரெண்டாயிரம் என்ன தலை அம்பதுலேருந்து ஐம்பத்து அஞ்சிலேருந்து ஐம்பத்து ரெண்டு வந்தாச்சு

ஐம்பதுங்களா சரி நான் ஐம்பது சரி நான் ஐம்பது செஞ்சு தரேன் நான் சரி சரி நான் செஞ்சு தரேன் ஐம்பதாயர் ரூபா தானே சரி நான் செஞ்சு எத்தனை நாளில் உங்களுக்கு வேணும் ஒரு வாரமெலாம் ஆகாது சார் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேட்டு தானே டக்குனு மூணு நாளில் முடித்திடுவேன் மூணு நாளில் முடித்து தந்துடட்டுங்களா ஆ மூணு நாளில் முடித்து முடித்து தந்துவிடுறேன் மூணு நாளில் முடித்திட்டு நீங்கள் வந்துடுறீங்களா கடைக்கு வந்துடுறீங்களா டேரெக்ட்டாக வாங்குகிறதுக்கு ம் சரி சார் சரி சார் சரி வாங்க